எங்கள் ஊரில் நான் இப்ப தா ஒரு ஊருக்கு போயிவிட்டு வந்தேன் எங்கள் ஊருக்கு எங்கள் ஊருலலாம் வந்து பார்த்திங்கனா கேஸ் ஸ்டவ்வுலாம் கடையாதுங்க அடுப்பு தான் அடுப்பில் வந்து பார்த்திங்கனா அடுப்பில் சமைக்கும்போது பார்த்திங்கனா கண்ணெல்லாம் எரியும் வெரவுலாம் ஈரமாக இருக்கும் ஆனாலும் எங்கள் ஊருலல்லாம் கேஸ் ஸ்டவ்வே கிடையாது அடுப்புல தான் சமைக்கணும் அதுவும் அந்த அபுர்ப்பு ஊதி ஊதி வயிறு வலியே வந்துரும் அந்தளவுக்கு அடுப்பில் சமைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த காலத்துலலாம் அடுப்பில் சமைச்சிதாங்க எல்லா விசேஷம் நல்ல விசேஷம் கெட்டது எல்லாமும் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கனா அடுப்புல தான் சமைச்சாங்களே கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கனா ஈஸியாக வேலை முடியும் ஆனால் கே என்னா சிட்டி சைட்லாம் பார்த்திங்கனா கேஸ் தான் அதிகமாக யார் இப்போலாம் அடுப்பே கண்ணுல பார்க்கவே முடியல அந்தளவுக்கு ஆயிப்போச்சு கேஸ் ஸ்டவ்வில் வந்து சீக்கிரமாக வேலை முடியும் அதே மாரி டைம் நம்பளுக்கு வந்து ஒரு வேலையை முடிச்சிவிட்டு இன்னொரு வேலையை நம்ப சீக்கிரமாக செய்யுறதுக்கான வந்து வ் இருக்கும் கேஸில் சமைக்கிறோம் அப்படின்னா அதே வந்து பார்த்தோன்னா அடுப்பில் சமைக்கிறோம் அப்படின்னும்மோது அது வந்து லேட்டாகும் அனல் அதிகமாகும் அந்த அனலை கம்மியாக வச்சு அதுக்கு ஏத்த மாரி நம்ப வந்து சீக்கிரமாக வேலையை முடிச்சிக்கணும் அதே மாரி கரிப் கரி அடுப்பு கரியாயிடும் பாத்திரம் எல்லாமே அதனால அடுப்பில் சமைக்கிறது அவ்வளோ கஷ்டோம்தாங்க கேஸ் ஸ்டவ்வை விட வந்து பார்த்திங்கனா நம்பளுக்கு வந்து அடுப்பு வந்து வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்து அடுத்தது வந்து நம்ப வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சமைக்க வேண்டிதிருக்கும் அதனால் வந்து கேஸ் ஸ்டவ்வை விட அடுப்புலாம் எங்கள் ஊ எங்கள் ஊருலலாம் அடுப்பு தான் அதனால் கே அடுப்பை விட கேஸ் தான் வந்து ஈசியாக இருக்கும்